இருபத்தி ஆறு பத்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது பன்னெண்டு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி மூணு ரெண்டு ஆறு ரெண்டாயிரத்தி நாலு ஒன்று பன்னெண்டு ரெண்டாயிரத்தி அஞ்சு